ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா அது ஒரு சவாலான விஷயோந்தான் அப்படின்னு சொல்லணும் எல்லாராலையும் அதை பர்ஃபெக்ட்டாக செஞ்சுர முடியாது என்னோட ஹாபி டெய்லி வரையறது ஏதோ ஒன்று டெய்லி வரைஞ்சுவிடுவேன் அது கடவுள் ஓவியமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளவர்ஸ் வரையறதாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் சீன்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஆனால் கரெக்டாக வந்தாதான் எனக்கு அது நிம்மதியாகவே இருக்கும் கண்டிப்பாக ஆன்லைன் ட்ராயிங்ஸை கொஞ்சம் நான் மேட்ச் பண்ணி பார்த்துதான் என் ட்ராயிங்க்ஸே நான் கம்ப்ளீட் பண்ணுற இப்போலாம் ரீசண்ட்டாக நான் வரைஞ்ச ஓவியன்னு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பையனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக மூணு சாமி ஃபோட்டோஸை நான் வரஞ்சு கொடுத்தேன் ஒன்று பார்த்திங்கன்னா சிவன் இன்னொன்று கிருஷ்ணன் அப்புறம் விநாயகர் இது மூணுத்தையும் நான் வரைஞ்சு கொடுத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கிட்டு நான் அந்த பையனுக்காக அதை வரைஞ்சு கொடுத்தேன் அதை வரைஞ்சு முடிச்சு அதை யூடியூப் வீடியோஸோட நான் மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வந்துது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவன்ட்டேயே அதை கொடுத்தேன் கடைசியில இதில் பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வரைஞ்ச வரைஞ்சு கொடுத்த அந்த பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சுது அது எனக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன்